இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு கவெர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிருக்கு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அது அது ஆசியாவுலேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்றா சொல்கிறாங்க அங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல பார்க்குறாங்க சுகாதார மையங்கள் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறதும் செவ்வாப்பேட்டையில் சுகாதார மையங்கள் அப்படின்னா அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் கவெர்மண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு ரொம்ப நல்லாவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆம்புலன்ஸ் வந்து நமக்கு ஏதாவது அவசரம் அப்படின்னா நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டோம்ன்னா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துடறாங்க இது எல்லாமே அரசு செலவில் நடக்கிறதுனால ஃப்ரீயாகவே நம்ம வந்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுபோக நமக்கு வந்து முதலமைச்சரினுடைய ஸ்காலர்ஷிப்பு ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கூட நாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருந்து